ஹலோ மேடம் அப்படிங்களா மேடம் மேடம் நான் இங்கே இங்கே சேலத்தில் இங்கே சிவாய நகரில் இருந்து பேசுகிறேன் மேம் உங்கள் ஆடை வந்து இதில் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் மேம் இது லேடீஸ் மட்டும் ப்யூ ப்யூட்டி க்ளீனிக்கா இல்லை ஜென்ஸும் இருக்காங்களா மேம் ஆ ஆ சே ச சார்ஜ் எல்லாம் யு கட்டுக்கெல்லாம் எவ்வளோ மேடம் நீங்கள் கொடுக்குறிங்க கேட்குறீங்க

ம் ம் ஆ ஆ ஆ ஆ

ம்

ம் ம்

ம்

க்ரால் க்ரால் பண்ணுவீங்களா க்ரால் பண்ணுவீங்க அப்படியே கீழே வளைவு வளைவமாக சுற்றுற மாரியானா த்ரெட்டிங்கும் பண்ணுறிங்களா மேம் த்ரெ த்ரெட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஆ ம் இந்த பேக்கெல்லாம் என்ன மேடம் ஆயுர்வேதிக்கா இல்லை வந்து ஏதாவது கெமிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறிங்களா த

இப்போது எனக்கு இப்போ எனக்கு சைனஸ் அலர்ஜி ப்ராப்ளமெல்லாம் இருக்குது மேடம் இப்போ நாங்கள் இந்த ஹேர் பாத்துக்கு ஹேர் பேக் போட்டோம்னால் எங்களுக்கு இந்த உச்சந்தலையில் இந்த குளிர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் ஆ எப்படிங்க மேடம் செட் ஆகுமா ஏதாவது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்ட்ர் யாரவது உங்கள் இதில் இருக்காங்களா மேம் எமெர்ஜென்சி

ம் டைமிங் என்னங்க மேம் உங்களுக்கு டைமிங்

சரி ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் மந்த்லி ஆஃபர் ஏதாவது கொடுக்கிறிங்களா மேடம் இல்லை இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டுமேவா மேம் ம்

ம் ம் இப்போ அறநூறுரூபா பேக்கேஜ்னால் மெம்பர்ஷிப்புக்கு எவ்வளோ நீங்கள் குறைக்கிறீங்க மேடம் ஆ அப்படிங்களா ஆ ஆ ம் ம் ம்

ம் பாடி மஸ் பாடி மசாஜு பாடி மசாஜு வேணால் பண்ணி கு கொடுக்கிறிங்களா மேம்

தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேம்